விவசாயம் விவசாயத்தின் முக்கியத்துவம் என்னன்னா இப்போ படிச்சவங்க வேலைக்குப் போகிறாங்க சம்பாதிக்குறாங்க அவங்க எப்படி படித்திருக்கோம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கிறோம் அப்போது குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் ஆனால் படிக்காதவங்க விவசாயத்தை மட்டுந்தான் நம்பி இருக்காங்கன்னால் என்ன பண்ண முடியும் அந்த காட்டை வெச்சுதான் வாழ்வாதாரம் அப்போ விவசாயத்தை நம்பிதான் நிறையா பேர் இருக்காங்க எங்கள் கிராமப்புறம் எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அப்படி காடு இருக்கும் அதை கரெக்டாக மெயிண்டென்ஸ் பண்ணணும் மழை பெய்யணும் படிச்சவங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்குறாங்க விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்தைதான் காட்டைதான் பார்க்க முடியும் சோளத்தை போட்டு யாருக்கு என்ன தெரியுதோ அதைதான பண்ண முடியும் அதே இப்போ நாங்கள் நம்ப விவசாயம் பண்ணாத படித்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஓகே இப்போ விவசாயம் பண்ணலன்னா நம்ம மக்களுக்கு எப்படி இப்போ மக்காச்சோளம் வருதுன்னால் அதனால் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அப்போ விவசாயத்தை நம்பி